இப்போ பிரியாணி செய்யணும்னா அதுக்கு ஒரு ரெண்டு கிலோ அரிசிக்கு பிரியாணி செய்யணும்னா ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்பறம் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்ட லவங்கம் ஏலக்காய் பிரியாணி பிரிஞ்சு எலை அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு அது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் அதுவும் நல்லா வதங்குனவொடனே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும் தக்காளி போட்டு நல்லா

தனியாத்தூள் கொஞ்சம் போடணும் போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டு கிலோன்னா இப்போ ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டு இருக்குது ஒரு ஒன்றுக்கு ரெண்டுன்ட்டு அதே மாதிரி அந்த கன்டென்ட்டுல தண்ணி ஊற்றி மூடி போட்டுடணும் கொதி வந்தவொடனே அரிசி ஊற வச்சுருக்கணும் ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருக்கணும் பிரியாணி அரிசி அதை இது கொதி வந்த பிறகு அந்த அரிசியை போட்டு கிளரி விட்டு ஒரு கொதி வந்தவொடனே தம் போட்டுட்டோம்னா பிரியாணி ரெடி அடுத்த ரெசிபி வந்து சாம்பார் இப்போது சாம்பார் வைக்கணுன்னா நம்ம பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் பெருங்காயத் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு அதுக்கப்பறம் காய் என்ன காய்கறி போடணுமோ சாம்பாருக்கு அதை போட்டு வதக்கி சாம்பார் பொடி போட்டு இந்த விசில் விட்டு வச்சுருக்கோம்ல பருப்புலாம் அந்த பருப்பை மசிச்சுட்டு அதில் ஊற்றி விட்டுட்டோம்னா நல்லா ஒரு கொதி வந்த பிறகு சாம்பார் ரெடி கீழே இறக்கிட்டு தனியாக அந்த கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா சாம்பார் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ மீன் கொழம்பு ரெசிபி இருக்குது மீன் கொழம்புக்கு வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும் எங்கள் ஊர் சைடு நாகப்பட்டினம் சைடில் வெந்தயம் போட்டு தான் செய்வோம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கணும் இப்போ வேறு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டு கருவேப்பிலை பூண்டு போடணும் பூண்டு வந்து ஒரு ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து அதை கட் பண்ணி போட்டு போட்டு அந்த பூண்டு போட்ட பிறகு தான் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டுட்டு தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த புளிக்கரைச்சலை ஊற்றி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி கொதின்னு கொதித்த பிறகு மீன் போடணும் மீன்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மீனுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே மீன் ரெடியாகிடும் வெந்துடும் அதனால் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம அதை போடணும் அதுக்கு மேலே விட்டா கொழைஞ்சிடும் போட்டு இறக்குனோம்னா மீன் கொழம்பு ரெடி ஓகேங்களா